நாங்கள் சாப்பிடும் உணவில் நிறைய காய்கறிகள் கீரை இருக்கும் இது சத்தான உணவு கூட எங்களுக்கு நிறைய கீரைகள் காய்கறிகள் முருங்கை முருங்கைக்கீர அவரக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் இங்கே நாங்கள் சாப்பிடுற உணவில் இதுமாதிரி காய்கறிகள் இருக்கும் எண்ணெய் கடுகு எண்ணெய் கடுகு மிளகாய் தூள் பருப்பு இதில் இதை நாங்கள் சாப்பிடற உணவு இது நிறையா இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து கிடைக்கிறது கம்மியான காய்கறி தான் கிடைக்கும் நாங்கள் அதைதான் சாப்பிடுறோம் ஆனால் நிறையா காய்கறிகள் நிறையா கீரைகள் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ந நல்லா ஆரோக்கியம் இருக்கும் அது எங்களுக்கு ஒர் அளவுக்கு தான் கிடைக்கும் அதுனால் நாங்கள் இருக்கிறத வச்சுதான் சாப்பிட முடியும் இவங்க காய்கறிகளில் நல்லா சத்தான உணவு கூட நாங்கள் சாப்புடுகிற உணவு கிராமத்தில் விளையக் கூடிய காய் க முருங்கக் கீரை குப்பைக் கீரை கீரைகள் நிறையா சாப்பிடுவோம் அதிகமாக காய்கள் சாப்பிடுவோம் அரிசி ஒரு ஓரளவுக்கு அரிசி கிடைக்கிது காய்கறிகளும் கிடைக்கும் நாங்கள் இது சாப்பிட்டு மிக ஆரோக்கியமாக உள்ளோம்